இங்கே கிராமப்புறத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னா நிறையா கோவில் திருவிழாக்கள்ல நிறையா ஆட்டங்கள் நம்ம பார்க்க முடியதாக இருக்கும் இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா கோயில்ல வந்துட்டு கம்பம் அப்படிங்குற பெஸ்டிவல் போய்ட்டு இருக்கும் அப்போ வந்துட்டு கம்பத்தாட்டம் அப்படிங்குறது வந்துட்டு பசங்களாம் சேர்ந்து ஆடுவாங்கள் அது ரொம்ப நல்லாருக்கும் மக்கள் எல்லாருமே கூடி அதை பார்ப்பாங்க இப்போ வயது பாகுபாடு அப்படில்லா யாரும் இல்லாமல் எல்லாருமே அதில் ஆடுவாங்கள் அதில் இருக்கும்போது எல்லா சமுதாய மக்களும் அதில் இருக்கும்போதும் எல்லாத்துக்கும் அது ஒரு ஒற்றுமையாக அப்படிங்குறா மாதிரி ஃபீல் ஆகும் அந்த கம்பத்தாட்டம் அப்படிங்குறது ஒவ்வொருத்தவங்களுமே ரசிச்சு பார்ப்பாங்க அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த கோவில் திருவிழா திருவிழாக்கள்லயே நம்மளுக்கு வந்துட்டு கரகாட்டம் அப்படிங்குறது ஆடுவாங்கள் அதையும் எல்லாருமே ரசிச்சு ரொம்ப பார்ப்பாங்க கரகாட்டம் அப்படிங்குறது மூணு நாளைக்குமே தொடர்ந்து இருக்கும் இப்போது கம்பத்தாட்டம் அப்படிங்கிறது ஒரு ஏழு நாள் ஒரு வாரத்துக்கும் கம்பம் ஆடுவாங்கள் அந்த ஏழு நாளுமே கிராம மக்கள் அனைவரும் அதை வந்துட்டு பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சு இது பண்ணுவாங்கள் அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த பௌர்ணமி நாட்கள்ல கும்மி பாட்டு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸாக இருக்கும் கிராமப்புறங்கள்ல அதுவும் வந்துட்டு கும்மி பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்கள் சுற்றி எல்லாருமே டான்ஸ் ஆடுவாங்கள் கிராமப்புற பாடல் பாடி அதுவும் ரொம்ப மக்களை விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருப்பாங்கள்